ஸ்கூலில் வந்து பார்த்தோம்னா நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்கிற வரலாறு கதைகள் அப்பறம் அதில் சின்ன சின்ன ஸ்டோரீஸ் எல்லாம் இருக்கும் அது கேட்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பிகாஸ் நம்ம வந்து தமிழராக பேசி பழகிருப்போம் இப்போது தமிழ்லேயே கதை சொல்லும் போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ஸுடாக இருக்கும் பட்டு ஒரு சில செய்யுள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுல்ல அந்த செய்யுள் எல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் படிக்க படிக்க இது ஈஸியாக தான் இருக்கும் ஸோ தமிழ் கொஞ்சம் பிடிக்கும் மற்ற சப்ஜெக்ட்டை விட கம்பேர் பண்ணும் போது எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நான் வந்து கதையெல்லாம் சொல்லுவாங்க அதில் ஒரு சில கதையெல்லாம் சொல்லுவாங்க நம்மளுக்கு புரியவே இல்லைன்னா ரொம்ப தமிழில் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து புரியாது பட்டு ஃப்ளுயன்ட்டாக சொல்லுவாங்க ஜாலியாக சொல்கிறப்போ தமிழ் வந்து ஈஸியாக புரியும் அண்டு அது கதையாக வேற சொல்லுவாங்களா ரொம்ப பிடிக்கும் ஸோ கதையாக சொல்லும் போது நல்லா கவனிப்பேன் ஸோ அந்த தமிழை வந்து அந்த கதையாக சொல்லும் போது அது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ரசித்து பார்ப்பேன் அந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லும் போது இருக்கும் தமிழில் ஸோ தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்